ஆ குட்மார்னிங் வாங்க உள்ளே வாங்க ம் சொல்லுங்கள் என்ன மார்க்குங்கமா உங்கள் பையன் ஓ ஃபோர் எயிட்டி கங்ராஜுலேஷன் நெக்ஸ்ட்டு இங்கே தான் ப சேர்க்கப் போகிறீங்களா சொல்லுங்கள் ஆமாங்க இந்த மயிலாடுதுறையினு இல்லை இந்த சரௌண்ட் ஆ இந்த சரௌண்ட்லே நம்ம ஸ்கூல் தான் பெஸ்ட்டான ஸ்கூல் எந்த எல்லா விதத்துலையும் எல்லா தரத்திலையும் எஜுகேஷன்வைஸ் ஃபுட்வைஸ் எல்லாத்திலையும் நம்ப ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்போர்ட்வைஸ் கூட எக்ஸ்டாகரிக்குலர் ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாத்துலையும் நம்ப ஸ்கூல் தான் பெஸ்ட்டும்மா ம் சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு நம்ம சப்ஜெக்ட்வைஸாகவே இந்த நீட் கோச்சிங் ஒரு அளவுக்கு ஃபுல்ஃபில்லாயிடும் அதுவும் இல்லாமல் நால்ரை மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி ப்ரேக் எடுத்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு டூ ஏழு மணி வரைக்குமே இந்த நம்ம இதில் நம்ம சென்டர்லேயே பக்கத்திலேயே நீட் கோச்சிங்கும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கான தனி ஃபீஸ் எதுவுமே நம்ம வாங்கிக்கிறதும் கிடையாது அது ட்யூஷன் ஃபீஸில் வந்துடும் ஆ தம்பி பயோலஜி படிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் மெரிட் ஷீட் அதாவது இந்த இந்த ஸ்கூலில் ரெண்டாக பிரிக்கிறோம் எப்படின்னா நம்ம மெரிட் ஷீட்டும் கொடுக்கறோம் ஹெல்ப் ஃபைனான்ஸும் கொடுக்கறோம் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அங்கருதுனாலே நம்ம மெரிட் ஷீட் வழியாகவே பையனுக்கு போகலாம் மெரிட் ஷீட் வழியாக பார்த்தோம்னா ட்யூஷன் ஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் போல் வரும் கம்மி தான் ஒரு முப்பதாயிரம் தான் வரும் ஹாஸ்டல் தங்க வெச்சுங்கனா அதுக்கு ஒரு இருபதாயிரோம் போல வரும் இவ்வளோதான் இதுக்கு மேல் ஃபீஸ் எதுவுமே நம்ம இதுலேருந்து நம்ம சைடுலிருந்து வாங்கறதில்லை

ஆ கண்டிப்பாக பையன் நல்லா வர நாங்கள் வாழ்த்துகிறோம் நல்லா இங்கேயே படிக்க வெச்சிங்கனால் கண்டிப்பாக நீட் எழுதி ஒரு நல்ல டாக்டரா வருவான் தேங்க்யூம்மா நீங்கள் என்னென்று பாருங்கள் நன்றி